மனுஷங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சினையே இப்போ வந்து வயிற்றுப்போக்கு தான் வயித்துப்போக்குன்னா வந்து முதல்ல இருக்கிறது வந்து குடலேத்தம்னு சொல்லுவாங்க குடலேத்தம்னா வயிற்ற ரொம்ப வலித்து வலித்து சவுண்டு கலகலன்னு சவுண்டு கேட்டு போணுச்சின்னா அதுதான் குடலேத்தம்னு சொல்லுவாங்க குடலேத்ததுக்கு என்ன வைத்தியன்னா நல்லெண்ணய் இருக்குனா நல்லெண்ணயை எடுத்து வயிற்றுல தடவி பெரியவங்க வந்து தடவி விட்டாங்கன்னா அதுதான் வந்து குடலேத்தம்னு சொல்லுவாங்க நல்லெண்ணய் இல்லைனாலும் இந்த இந்த த சுடு தண்ணியை எடுத்து தட வயிற்றுல ஊற்றி தடவி விட்டு இது பண்ணி விட்டாங்கனாலும் அது வந்து சரியாக போயிரும் ரெண்டாவது வந்து சூடு சூடுன்னா வந்து நல்லா ரொம்ப சுருக்கு சுருக்குன்னு வலித்து இதாயிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் சூடுன்னு சொல்லுவாங்க சூடுக்கு என்ன வைத்தியன்னா வெந்தயம் வெந்தயத்தை எடுத்து நைட்டில் சாப்பிட்ணும் ரெண்டாவது வந்து சுடு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில் சோம்பை கலந்து சோம்பு கலந்து குடிச்சோன்னா பில்ட்ரு பண்ணி குடிச்சோன்னா அது சரியாகும் காலையில் ஒரு டம்ளர் நைட்டு ஒரு டம்ளர் மதியானம் ஒரு டம்ளர் இந்த மூணு வேளையிலேயும் குடிச்சோன்னா அது சரியாக போயிரும் மூணாவது வந்து அல்சர் அல்சர்னா அல்சராவே நமக்கு வயிற்று வலி வரும் அல்சர் வந்து எதுனால் வருதுன்னா காலைல சாப்பிடாம இருக்கிறதுனால தான் வருது சாப்பிடாம இருந்தாலும் காலைல சாப்பிட்லனா இப்போ ஸ்கூலுக்கு போகிற பசங்களாம் க லேட்டாக எழுந்துருச்சி காலைல சாப்பிடாம போயிடுறாங்க அதனால் தான் இப்போ இருக்கிற சின்ன பசங்களுக்குலாம் அல்சர் இப்போ தான் வர ஆரமிக்கிது அதனால அல்சரு பிரச்சின என்ன பண்ணணும்னா இளநீர வெட்டி அதில் உள்ளார த தண்ணியில் வந்து சக்கரைலாம் போடாமல் பனகல்கண்டு பனகல்கண்ட போட்டு நல்லா கலக்கி விட்டு டெய்லியும் காலையில் ஒரு டம்ளர் காலைல கு சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் நைட்டு தூங்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் கொடுத்தா அந்த அல்சர் சரியாக போயிரும் அப்படியும் இப்படி இல்லைனா இப்போ நான்வெஜ் சாப்பிடுறீங்கள எது சக்க சிக்கன் மட்டன் எதாக இருந்தாலும் சரி சாப்பிட்டிங்கன்னா அதுனாலேயும் உங்களுக்கு பிரச்சின வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நான்வெஜ் சாப்பிட்டு நான்வெ நான்வெஜ் சாப்பிட்டுட்டு சிக்கன் சாப்பிடும் போது தயிர் சாப்பிட கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னால் அது சாப்பிட்டோம்னா பெரிய பிரச்சின வரும் இதனால் நீங்கள் இப்படியும் உங்களுக்கு வயிற்று வலி சரி ஆகலைன்னா நீங்கள் இது மாதிரி எதுவுமே எடுத்து சரியாகலன்னா நீங்கள் உடனே டாக்டர் டாக்டரை போய் பார்க்கறது நல்லது டாக்டரை போய் பார்த்துட்லாம்